ஆடு மாடு வச்சு வளர்த்தனா ஆடு ஆடு வச்சு வளர்த்தனா செம்புலி ஆடு வந்து வருடத்துக்கு ஒரு குட்டிதான் போடும் என்ன வருடத்துக்கு ஒரு ஆட்டைதான் விற்க முடியும் வெள்ளாடு வந்து ஆறுமாதத்துக்கு ஒரு ஆட்டை விற்கலாம் வெள்ளாட்டில்தான் அதிக லாபம் வெள்ளாட்டு குட்டி செம்புலி ஆட்டில் லாபம் இருக்கும் செம்புலி ஆடுனால் அதிக பண்ணைப்போட்டு வைக்க வைக்கணும் ஒரு இரநூறு ஆடு முன்னூறு ஆடு நானூறு ஆடு இருந்துதுனால் பெரிய பணக்காரன் பெரிய ஆளு அதாவது செம்புலி ஆடு வெள்ளாடு வந்து பத்து ஆடு இருக்கிறது சரி அது நூறு ஆடு இருக்கிறதும் சரி வெள்ளாடு பத்து ஆடு இருக்கிறதும் சரி அது செம்புலி ஆடு நூறு ஆடு இருக்கிறதும் சரி பத்தாடு இருந்ததுன்னால் ஒரு வெள்ளாடு வந்து நாலு குட்டி போடும் மூணு குட்டி போடும் ரெண்டு குட்டி போடும் பத்தாடு இருந்துதுன்னால் பத்து ரெண்டு இருபது குட்டி ஒரு ஒரு குட்டிகளோடு வெலை வந்து பத்தாயரூவா அதேமாதிரி பத்து குட்டி இருந்துதுன்னால் ஒரு லட்சரூவாய் அதைமாரி வெள்ளாட்டுனுடைய வருமானம் வந்து வேறு அதேமாதிரி மாடு நல்லா ரெண்டு ரெண்டு மாடு பால் மாடாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல பால் இருந்ததுன்னா வாரம் ஒரு தொகை வாங்கலாம் பால் பாலில் நல்ல வருமானம் பால் வருமானம் அதே செனை மாடு ரெண்டு பால் பால் மாடு ரெண்டு நாலு மாடு பத்துனுடைய ஆடுருந்தால் அவன் பணக்காரன் எங்கேயும் போகவேண்டியதில்ல காட்டில் ரெண்டு போர் கடலக்கொடி சோளத்தட்டு ரெண்டு போர் வைக்கப்புல் ரெண்டு போர் இதைமாரி ஒரு ஆறு போர் தீனி இருந்ததுன்னா வருஷம் முன்னூற்று அறுபது நாளும் ஆடு மாடு மேய்ச்சா போதும் நல்ல வருமானம் எங்கையும் போவேண்டியதில்லை நல்ல ஒரு செல்வாக்காக இருக்கலாம் ஆனால் நோய் நொடி இல்லாத பார்த்துக்கணும் அதை பார்த்து நல்லா வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் ஆனால் ஆடு மாடுனுடைய வளர்ப்பு வந்து நல்லது தான் ஆடுனால் தான் இப்போ இன்றைக்கு அந்த காலத்தில் ஆடுமாடு வச்சு தான் பல பண்ணையம் பண்ணாங்க இன்றைக்கு வந்து மில்லை வச்சியா அப்போ மில்லு அது தறி இதெல்லாம் வச்சா பண்ணையம் பண்ணாங்க இல்லையே ஆடு மாடு வச்சுதான் பிழச்சாங்க ஆடு மாடு தான் மெயின்னு ஆடு மாடு கோழி கோழி கூட நம்மளுக்கு அந்த சீசன் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சீசன் மாறினா அது கோழிக்கு உடனே நோவு வந்துடும் உடனே ஒட்டுக்கா செத்துப்போயிடும் இதை ஆடு மாடெல்லாம் அப்படி இல்ல நோவு வராது மழைக்கும் தாங்கும் வெயிலுக்கும் தாங்கும் நோவு நொடி வராது இயற்கையா நல்லாருக்கும் ஆடு மாடு ஒரு நல்ல மேய்ச்சல்கள் நல்லா அதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா பருத்திக்கொட்டை புண்ணாக்கு இதைமாரியெல்லாம் வச்சு நல்லா பராமரிப்பு பண்ணினா ஆடு மாடு நல்லா இயற்கையாக நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சினை இல்லை கோழியக்கூட ஆடு மாடுதான் நன்மைகள்